திருச்சிலேருந்து பெரம்பலூர் ரெயிலூர் வந்ததுக்கு அப்பறம் அப்பறம் அரியலூர் தனி மாவட்டமாக ஆனதுக்கு அப்பறம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து என்னென்னலாம் வந்து கொடுக்கனுமோ கொடுக்கப்படனுமோ அது எல்லாமே வந்து சரியாக வந்துச்சு அதுக்கு அப்பறம் அந்த மதிய உணவு திட்டம் அதுவாகருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு பள்ளிகள்ல உள்ள மாணவர்களுக்கான அந்த ஒரு ஒரு த்ரொல் பீயிங் அந்தமாதிரியான ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் அதுக்கு அப்பறம் வந்துட்டு இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா கொஞ் கரெக்டா வந்து பண்ணிகிட்ருதாங்க பண்ணிகிட்டு இருக்காங்கள் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சிமண்ட்ஸுக்காக இந்த சுரங்கங்கள் தோண்டப்படுது அதன் மூலயமா வர விளைவுகளை வந்து தடுக்குறதுக்கு ஏன்னா தண்ணீர் பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சமாக ஆயிடுச்சி மிகப்பெரிய பஞ்சமாகவும் வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு தடுக்குறதுக்கு ஜல்ஜீவன் திட்டம் அதன் மூலயமா வந்து ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள்ல இருக்கிற மக்கள்லாம் அதை பயன்படுத்துகிற மாதிரி அந்த திட்டங்களும் கரெக்டாக வந்து பண்ணாங்கள் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அம் அங்கே இருக்கிற சிமெண்ட் ஆலைகளால் எந்தவொரு பிரச்சனையும் வராததுக்கான ஒரு ய முன் எச்சரிக்கை செயல்பாடுகளும் அதுக்கு அப்பறம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு நடவடிக்கைகளும் வந்து எடுத்து எல்லாமே வந்த கரெக்டா பண்ணாங்கள் பண்ணிகிட்டுருக்காங்கள்